தர்மபுரி மாவட்டத்தில் மருத்துவத்துறை எடுத்துக்கொண்டால் வெகு தூரம் சென்று ஏழை மக்கள் மருத்துவ சோதனை மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தனர் தற்சமயம் மருத்துவ முகாம்கள் பல் துறை முழு உடல் பரிசோதனைகள் கிராமங்கள் தூர்மாக அங்கங்கே நடைபெறுவதால் மிலி மிகவும் எளிதாக சிகிச்சைப் பெற்று பயன் அளிக்க பயன்பாட்டுக்கு வருகிறது அதேப்போல் வ தையல் பயிற்சி வாகன ஓட் பெ ஓட்டுனர் பயிற்சி போன்ற பயிற்சிகளை இலவ கட்டணம் இல்லாமல் கொடுப்பதால் வாகரோடை இன்ன பயிற்சி முடித்துக்கொண்டு வாழ்வாதாரத்தை பெருக்கொள்ள மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது மற்றும் இ கட்டணமில்லா பேருந்தின் மூலமாக ஆங்காங்கே செல்லும் தொழிலுக்காக செல்லும் மகளிர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது அதேப்போல் கல்வியில் மிதிவண்டி மற்றும் திருமண உதவி கலப்புத்திருமண உதவி அனைத்தும் நன்றவள் நல்லபடியாக மக்களை சென்றடைவதால் சி நன்றாக உள்ளது